ஹலோ போலீஸ்ஸா ஆ நாங்கள் வந்து இங்கே ஸ்ரீராம் நகர்லேருந்து கால் பண்ணுறோம் இந்தமாதிரி எங்களுக்கு எங்கள் பக்கத்துக்கு வீடு வந்து திருட்டு போயிடுச்சு இருபது சவரன் நகை அது எல்லாம் திருடிவிட்டு போயிவிட்டாங்க ஆ அதான் போலீஸ் நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள் ஆ நான் இப்போ கால்லையே சொல்லிவிடவா நீங்கள் நோட் பண்ணிக்குறீங்களா இல்லை நான் உங்களுக்கு டைப் பண்ணி அனுப்பவா ஓகே பக்கத்துக்கு வீட்டு அவங்க பேர் சங்கீதா ட்வெண்ட்டி சவரன் இதுவாயிருச்சு டா சார் அதற்கப்பறம் இங்கே இருந்து ஒரு க்ளாஸ் மாதிரி ஒன்று அதில் டச் பண்ணிருக்காங்க அதில் நல்லாவே ஃபிங்கர் ப்ரிண்ட் தெரியுது ஒரு ஒயிட் ப்ரிண்ட் ஒருமாதிரி ஆயில்லியாக இருக்கு மே பி அதை கூட நீங்கள் எடுத்து செக் பண்ணலாம் யாருன்னு ஆ எங்கள் பேர் சுபிக்ஷா ஆ நேற்று தான் சார் திருட்டு போச்சு

சார் கொஞ்சம் சீக்கிரமாக பார்த்து கொஞ்சம் இது பண்ணி தாங்க சார் ஓகே தேங்க் யூ